தாவரங்கள்னு சொல்லும்போது வந்து இயற்கையாக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் குறிப்பாக வந்து தோட்ட பயிர்கள் அதுலையும் குறிப்பாக வந்து மாடி தோட்டோம்னு சொல்ல முடியும் மாடி தோட்டோம்னும்போது நமக்கு நிறைய பரப்பளவோ அல்லது பூமியோ அந்த நிலமோ தேவைப்படாது அடுக்கடுக்கான முறையில் வந்து நம்ம அந்த மாடி தோட்டத்தை அமைத்திட முடியும் அதற்கு வந்து குறிப்பாக மண்தான் வேணும்னும் இல்லை அந்த தேங்காய் நார்கள கொண்ட தொட்டிகளாக அதை பயன்படுத்தி ஒரு வரிசை முறையில் நாம் அதை வந்து அட்டை அட்டையாக அடுக்கி வெச்சு அந்த தொழில் முறையாக வந்து இந்த தாவரங்களை உண்டு பண்ண முடியும் அந்த பயிர் தோட்டமானது சாதாரண நிலைய விட அதிகப்படியான உற்பத்தியை வந்து இந்த குறிப்பிட்ட அளவில் நம்ப ரெட்டிப்பாக நம்ப அந்த தாவரத்தை வாங்கியவோ அல்லது உற்பத்தி செய்யவோ முடியும் அந்த முறையை நம்ப அனுமதிக்கலாம்